எனக்கு மிக்ஸி வேணுன்னு சொல்லிவிட்டு நான் கடையில் போயிவிட்டு விசாரிச்சேங்க கடையில் வந்து ஒரு ரேட்டு சொன்னாங்க அதை வந்து இப்போ கடையில் ஒரு ஹை ரேட்டாக இருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்லைன் மூலியமாக நான் விசாரிக்கும்போது ஃபிளிப்கார்ட்டில நான் வந்து ஆர்டர் பண்ணங்க அது ரேட்டு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பர்சன்ட் கம்மியாகதான் அங்கே இருந்துது ஆனால் ஆர்டரு பண்ணி ரெண்டாவது நாள் நான் வந்துச்சிங்க நாங்கள் வந்து ஆன்டெலிவரின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பணம் கட்டி வாங்கும்போது அதை ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணாக்க அது ஓடவே இல்லை திரும்ப மீண்டும் கம்பெனிக்கு வந்து கோயம்புத்தூர் கம்பெனி அவங்களுக்கு கால் பண்ணி இந்தமாதிரி வந்து இதாயிடுச்சு ஃபால்ட்டாக ஆயிடுச்சு நான் அப்படின்னு சொன்னஉடனே அவங்க சரி ரீப்பிளேஸ் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டு உங்களுக்கு திரும்ப டூ டேஸில் கொடுத்தர்றோம் வேறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதேமாதிரி நான் திருப்பி அனுப்புனேன் வேறு வந்தது அதை திருப்பன்ட்டு நான் வந்து போட்டு ஆன் பண்ணாக்க நல்லபடியாக ஓடிட்டுருந்துது இருந்தாலும் வந்து அவங்க இந்தமாதிரி இல்ல அதாவது ஃபால்ட்டாவும்போது நம்ம நேரடியாக கம்பெனியில இங்கே கடையில் வாங்கும்போது எல்லா வகையிலையும் நம்ப டெஸ்ட் பண்ணி வாரண்டியோட சீல் போட்டு அவன் வந்து எந்த ரிப்பேர்னாலும் சர்வீஸ் பண்ணிக் கொடுக்குறதுக்கான இது இருக்கு அதனால் நம்ப வந்த இங்க கடையில் இருக்கிறது எனக்கு பெஸ்ட்டாக தெரியுதுங்க